ஆன்லைன் பர்ச்சேஸில் நெகட்டிவ் பார்த்திங்கனா நெகட்டிவ்னால் எனக்கு ஒன்றே ஒன்றுதான் சொல்லுறதுக்கு இருக்குது மற்றபடி கம்ஃபர்டபுளாகதான் இருக்கு அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஹைட்டோ சைஸ்ஸோ இதெல்லாம் வந்து எல்லா எக்ஸ்எல்லா அப்படிங்குறத சொல்லி தான் சூஸ் பண்ணி தான் நம்ப ஆட்ரு ஆட்ரு நான் கொடுக்குறேன் சுடி சுடிதார் ஆனால் அது வரது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ப என்னா தான் சைஸ் ஹைட் எல்லாமே நம்ப சொல்லி கொடுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்பக் நமக்கான கரெக்ட்டான நேரில் போய் நம்ப கடையில் பார்த்து கரெக்ட்டாக எடுக்கறத போட்டு பார்த்து ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்து ஃபிட்டாக எடுக்கிறமாதிரி இருக்கமாட்டேங்குது நம்ப எவ்வளோ கரெக்ட்டாக போட்டாலும் அது அன்ஃபிட்டாகதான் இருக்குது அதுக்கப்புறோம் வந்து அதில் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை ஸ்டிச்சிங்கும் சரியில்லை இது மட்டும்தான் எனக்கு அதில் நெகட்டிவ்வாக நான் யோசிக்கிறேன் வேறு எதுவும் இல்லை